இப்போது விநாயகர் சதுர்த்தியின் போது விநாயகர் செலை வாங்கிட்டு வருவோம் அதை வாங்கிட்டு வந்து வச்சு அதுக்கு வந்து பூஜை செய்வோம் பூஜை செய்வது எப்படியன்னா அதுக்கு வந்து அருகம்புல் கொழுக்கட்ட அவல் இதுயெல்லாம் வச்சு படைப்போம் அது படைச்சுட்டு இதுக்கொரு தீபாராதனை பண்ணிடுவோம் அதுக்கு முந்தினனாளு நாங்கள் தீர்த்தத்தில் போய் ஆற்றில் போய் தீர்த்தம் கொண்டு வருவோம் தீர்த்தம் கொண்டு வந்து வச்சு சாமி கும்பிடுவோம் சாமி கும்பிட்டு அபிஷேகம் ஆராதனை பத்தி குச்சி கல்பூரம் இதெல்லாம் வந்து ஆராதனை தீபாராதனலாம் பண்ணி காமிப்போம் ஜனங்களுக்கு பக்கத்தில் வர்ற பக்தர்களாம் வருவாங்க அவங்களுக்கு வந்து ப்ரசாதம் கொடுப்போம் விபூதியும் கொடுப்போம் இது மக்ய்யா நாள் வந்து மஞ்சள் நீராட்டு விழான்னு சொல்லி அது ஒரு விழா இருக்கும் மறாநாள் வந்து மஞ்சள் நீராட்டு விழா வைப்போம் அதில் வந்து பக்தர்கள் அவங்க கலர் வண்ணங்கள் வண்ண பொடியெல்லாம் போட்டு பூசி அதை ஒரு விசேஷம் நல் நல்லபடியாக கொண்டாடுவோம் சிறப் சீரும் சிறப்புமாக நல்லாயிருக்கும்